ட்ரைவர் சார் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு மணிக்கு அங்கே ஏர்போர்ட்டில் உள்ளே என்ட்ரு ஆகணும் என்ட்ரு ஆனால்தான் என்னால் வந்து எல்லா இதுவும் ப்ராஸஸும் முடித்து நான் அந்த ஃப்ளைட் ஏர்றதுக்க ரெண்டு மணிக்கு ஏர்றதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் வந்து இங்கே ட்ராஃபிக் ஓவராக இருக்குதே இப்படி ஒவ்வொரு சிக்னல்லையும் வண்டி மாட்டி மாட்டிப் போகுது அது இல்லாமல் இன்ச் இன்ச்சாக நகர்கிற மாதிரி இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குதே நீங்கள் ஏதாவது ஒரு வே வேறு ஏதாவது வழி இருந்தாலே என்னை மாற்றி கூட்டி போய் எனக்கு டைமுக்கு கொண்டு போய் என்னை எப்படியாவது ஏர்போர்ட்டில் வந்து இது பண்ணுங்கள் ட்ராப் பண்ணுங்கள் மு எப்படி செய்யலாம் என்னென்று யோசிங்கள் எதனால் இங்கே இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது என்ன பிரச்சின ஏன் இங்கே அரை மணி நேரமாக நிறுத்தி வச்சுருக்காங்க ஃபுல்லாக வண்டி எதுவுமே மூவ் ஆகாம நிற்கிது என்னென்னு பார்த்தீங்களா யாரும் பெரியாளுங்கள் யாரும் வர்றாங்களா மினிஸ்ட்ரு இது மாதிரி யாரும் வர்றாங்கனு இங்கே இதுபண்ணி வச்சுருக்காங்களா இல்லை இதுவந்து இந்த இடம் கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்னால் நீங்கள் கண்டிப்பாக வேறு ஏதாவது வழிய பார்த்து கொண்டுப்போய் என்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரு மணிக்கு கொண்டுப் போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி பாருங்கள்